நான் வந்துட்டு திருவாரூர் பூர்விகா மொபைல்ஸ்ல வந்துட்டு ரெட்மி நயன் மொபைல் வாங்கியிருந்தேன் அந்த மொபைல் வந்துட்டு ரொம்ப நல்லாருக்குது யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப சூப்பராருக்குது ஃபோட்டோ க்ளாரிட்டி அப்புறம் மியூசிக்கு அப்றம் யூஸ் பண்ணுறதுக்கும் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் எல்லாமே அட்வான்ஸ்டு மாடலாக நல்லாருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த ஃபோன் யூஸ் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ஸ்லிம் ஃபிட்டாருக்குது இந்த ஃபோனு ஃபோன் குவாலிட்டி அப்புறம் ஸ்டோரேஜ் ப்ளேஸு அப்புறம் நிறைய ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் அப்றம் ஃபோட்டோஸு எல்லாமே எடுக்கிறதுக்கும் வந்துட்டு நல்லா யூஸ்ஃபுல்லாருக்குது